நான் அதிகமாக எழுத விருப்பப்படுகிற விஷயோம் வந்து பார்த்திங்கன்னா கடிதங்கள்தான் கடிதங்கள் வந்து உங்களோட நினைவு அதுக்கப்பறம் உங்களோட சொல்ல நினைக்குற விஷயங்கள வந்து எழுத்துப்பூர்வமாக பண்ணும்போது கடிதங்கள் வந்து நல்லா நம்ம சொல்ல வேண்டிய விஷயங்கள வந்து பூர்த்தி அடைய செய்யும் அதுபோக பார்த்திங்கன்னா எழுத்து வடிவமாக வந்து நான் ஒரு சினிமா இண்டஸ்ட்டிரியில இருக்கிறனால அது வந்து கதைகள் சிறுகதைகள் திரைக்கதைகள் வசனங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுகிற விஷயங்கள் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஒரு நல்ல அழகான ஒரு இயற்கை சூழலோ இல்லைனா நம்ம வந்து நல்ல ஒரு அருமையான விஷயங்கள பார்க்கும்போதோ அது வந்து ஒரு கவிதையாக தோணும்போது அந்த கவிதைகளும் சில நேரம் வந்து எழுதுவோம் அதைத்தாண்டி எழுத வேண்டிய விஷயங்கள்ங்கிறது சமுதாய கருத்துக்களை சொல்ல வருவோம் சமுதாய கருத்துக்கு நான் சொல்ல விரும்ப வேண்டியது என்னென்னா சைல்ட் லேபர் குழந்தை தொழிலாளிகள் வந்து அறவே இருக்கக்கூடாது குழந்தை பருவத்தில் குழந்தை தொழிலாளிகள் வந்து இருக்கக்கூடாது அந்த இடத்துல கல்வி முக்கியம் அப்படிங்கிறதை நான் வந்து சமுதாயத்துக்கு சொல்ல வேண்டிய கருத்தாக வந்து சொல்கிறேன்